எங்கள் ஊர்கிட்ட வந்து எந்த கலை பொருட்கள் விற்கும் கடையும் இல்லை நாங்கள் வந்து எதாவது இந்த மாதிரி வாங்கணுன்னா ஸ்டேஸ்னரி வந்து எங்கள் ஊர் டவுனில் தான்ருக்கு நாங்கள் அங்கே தான் போய் வாங்குவோம் அதை வந்து எங்கள் ஊர்லேந்து அஞ்சு கிலோ மீட்டரு தூரத்தில் இருக்குது நாங்கள் அங்கே போகிறதுனால பஸ் ஏறி தான் போகனும் போயிட்டு தான் வாங்யின்டு வரணும் அப்படி எதாச்சு வேணும்னா நாங்கள் வந்து முதல்லே ஸ்கூல்லேருந்து வரும் போது நாங்கள் வாங்கிட்டு வந்துருவோம் அந்த கடை வந்து ரொம்ப பெரிய கடை அங்கே வந்து நிறையா புதுசுபுதுசாக வாரம் வாரம் புதுசுபுதுசாக ஏதாச்சும் வந்துட்டேருக்கும் அங்கே ரொம்ப கலர்ஃபுல்லான ஸ் ஸ்டிக்கர்ஸ் இருக்கும் அப்புறோம் கலர்கலராக நோட்டுருக்கும் ஃபைலுருக்கும் எல்லாம் டிசைன் டிசைனாக அழகாயிருக்கும் பார்க்குறக்கே நல்லாயிருக்கும் அதுலேருந்து நான் நிறையா வாங்கிட்டு வருவேன் அதுக்கப்புறோம் எதாச்சும் நான் எதாச்சும் செய்யணும்னா அங்கே தான் வாங்குவேன் எல்லாம் நான் வந்து தரகோட்டாவில் வந்து ஜுவல்ஸ் செய்வேன் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் அங்கே தான்ருக்கும் பெயிண்ட்டு அந்த இது கம்பி அதெல்லாம் அங்கே தான்ருக்கும் அங்கே தான் நான் வாங்கிட்டு வருவேன் எல்லாம் அங்கே நல்லாயிருக்கும் அப்புறோம் பேப்பரில் வந்து நான் வீடில் செஞ்சு மாட்டுறக்கு அங்கே இருந்துதான் எல்லாம் வாங்கிட்டு வருவேன் அங்கே வந்து வாரம் வாரம் புதுசுபுதுசாக எதாச்சும் சொல்லிட்டு புது பொருட்களை வந்து கொண்டு வந்துட்டேருப்பாங்க நான் அதை வந்து ஒவ்வொரு வாரம் போகிறப்ப அவங்க சொல்லுவாங்க அதுலேருந்து நான் வாங்கிட்டு வந்து புதுசாக எதாச்சும் செய்வேன் அப்புறோம் எனக்கு நான் ஃபோனில் பார்த்துட்டு எதாச்சும் வேணும்னா அவங்ககிட்ட நான் சொன்னேன்னா அவங்க இல்லைனா கூட வாங்கி வச்சுடுவாங்க நாங்கள் அங்கே போய் அங்கே போய் வாங்கிப்பேன் அங்கே இருக்கிற எல்லாம் ரொம்ப அழ அழகாயிருக்கும் எனக்கு பிடித்தது வந்து எனக்கு பிடித்த கலை வந்து அவங்க தரக்கோட்டாவை பண்ணுறது தான் தரகோட்டாவில் நகை செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் அந்த கடையில் கிடைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கடையில் எனக்கு என்ன தேவையோ அவங்ககிட்ட இருக்கும் அப்படி இல்லைனா கூட அவங்க வந்து ஆர்ட்ரு பண்ணி எனக்கு வாங்கி தந்துருவாங்க நான் வந்து அங்கே செஞ்சு நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பக்கத்துலலாம் விற்றுருவன் இல்லைன்னா வந்து நான் கடையில் அவங்க கொடுத்தனா அவங்களே எனக்கு விற்று காசு கொடுத்துருவாங்க